சாமி எங்களுக்கு பிடித்த பறவையில் வந்து காகம் சிட்டுக்குருவி கிளி கருங்குயில் இதெல்லாம் இந்த குறுங்காட குருவி இது எல்லாம் பிடிக்கும் அது வந்து ஒரு விதமாக சவுண்டு சத்தம் போட்டுருக்கும் அதை பார்த்தாலே ஒரு ஆசையாகருக்கும் எங்களுக்கு அதனால் தான் அது பிடிக்கிது சார்